சொல்லுங்கள்

சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ஆமாம்ங்க இருக்குங்க பேர் சொல்லுறேங்க விரா விராலி மஞ்சள் கொம்பு மஞ்சள் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி மூணு பயிர் வகை இருக்குங்க ஆமாம்ங்க இதில் ம்

ம் ம் ம் சரிங்க சொல்லுறேங்க ஆ இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்துங்க அதில் நல்லா ஒரு மணம் இருக்குங்க இந்த சாமிக்கெல்லாம் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆ ஆமாம்ங்க அது ரொம்ப நல்லது அது வந்து போட்டுக் குளிக்கலாம் அது ரொம்ப மணமாக இருக்கும் நோய் எதிர் எதிர்ப் ஆமாம்ங்க இந்த கொம்பு மஞ்சள்லையும் அப்படி தாங்க அதெல்லாம் வந்துங்க கொம்பு மஞ்சளில் வந்து சாமிக்கெல்லாம் வந்து எதாச்சும் பூஜை இந்த மாதிரி புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணுறாங்கல்லங்க அதுக்கு வந்து கொம்பு மஞ்சளில் வந்து தாலி செஞ்சு சாமிக்கெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ரொம்ப பெசல் கொம்பு மஞ்சள்னா ரொம்பவும் ஸ்பெசல்ங்க நாங்கள் வந்து தங்கத்துலையே தாலி செஞ்சிப் போட்லைன்னாலும் கொம்பு மஞ்சள்னா அது ரொம்பவுமே ஸ்பெசல் அது மாதிரி யாருக்குமே தாலி கிடைக்காது அந்த மாதிரி அந்த காலத்தில் அது ரொம்பவுமே ஒரு ஐதீகம் ஐதீகமாக அதை வந்து அது வச்சிருக்காங்க ரொம்பவுமே பூஜை புனஸ்காரம் ம் புனஸ்காரத்துக்கு ரொம்பவுமே யூஸ் பண்ணிப்பாங்க கொம்பு மஞ்சள் ஆமாம்ங்க அப்புறம் அந்த விராலி மஞ்சள் இருக்கு இல்லைங்க அது வந்துங்க எப்படின்னா இந்த சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து மிசினில் கொடுத்து நல்லா காய வச்சி மிசினில் கொடுத்து அரைச்சு வச்சிவிட்டோமா ந ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இந்த கடையில் வாங்கறது பேக்கெட் ஐட்டமும் கூட கொஞ்சம் நல்லா கெமிக்கல்லாம் கலந்துருக்கும் ஆனால் இது வந்து நாங்கள் நார்மலாக மஞ்சளை நாங்கள் எப்படி இடிச்சி முதல்லலாம் பெரியவங்க எப்படி பண்ணுவாங்க அம்மா பாட்டிங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது வந்து இந்த மஞ்சளில் ரொம்பவுமே ஸ்பெசல் இருக்குங்க ரொம்ப நல்லாருக்கும் சமையலில் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவுமே நல்லது குலந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாருக்குமே நல்லதுங்க ம் காலைல ஒம்பது மணிக்கு திறந்துருவோங்க

ஓகேங்க சார் ஓகேங்க தாராளமாக வாங்கிக்குங்க ஆ வாங்கிக்கலாங்க ஓகேங்க சார் கால் பண்ணி

கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வருங்க ஆ நீங்கள் ஆ சரிங்க வாங்கிக்கிலாங்க கால் பண்ணிவிட்டு கடைக்கு வாங்க சார் சரிங்க சார் உங்கள் பேருங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க கால் பண்ணிவிட்டு வாங்க சார் கடைக்கு சரிங்க சார் வச்சிடுறேங்க ம்